இப்போ ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தோம்னா நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து அதிகமாக நிறைய இடத்துல வந்து நடந்துகிட்ருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஆதாரங்கள் இருக்கிற மாதிரி நிறைய வேலைகள் வந்து இரு இருக்குது இப்போ வந்துட்டு சிறு தொழில்லாம் பார்த்தோம்னா அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச இப்போ வந்து சிறு தொழில்ல என்ன பண்ணுவாங்கன்னால் இப்போ முறுக்கு சுடுறது கச்சாயம் போடுறது இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு கைபட வர தொழில்களெல்லாம் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச எடம் இந்த மாதிரி ஹோல்சேலாக அந்த மாதிரி விக்கறதனால அவங்களோட தொழிலோட பொருளாதாரம் வந்துட்டு அதிகரிக்குது அதே மாதிரி ஈரோடு பொறுத்த வரைக்கும் அரசு வேலைகள் வந்துட்டு நிறைய இருக்குது ஆனால் அரசு வேலைகள் எல்லாம் இப்போ வந்து அதிகமாக பணம் கேட்கறாங்க பணம் கேட்கறதுனால யா மிடில் கிளாஸ்ஸு லோ கிளாஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்கள யாருன்னு யாருமே வந்துட்டு உள்ளே போக முடியல அவங்கனால் கொடுத்து போக முடிகிறவங்க மட்டுந்தான் போகிறாங்க இதுவே வந்துட்டு ப்ரைவேட் கம்பெனிலலாம் பார்த்தோம்னா சம்பளம் கம்மியாகதான் கொடுக்கறாங்க இருந்தாலும் வேற வழி இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லைனு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்குள்ள வந்துட்டு போயிடுறாங்க இதுவே வந்து ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிறாங்க ப்ரைவேட் கம்பெனிக்காரங்கள் அதேமாதிரி நிறையா படிச்ச பசங்கள்லாம் வந்து அதிகமாக வேலையில்லாமல் இருக்காங்கள் சில பேர் வந்துட்டு படிச்ச தொழில் வந்து அவங்க படிச்சதுக்கு ரிலேட்டடாக வேலை கிடைச்சிச்சி அப்படினா அதுக்கு வந்துட்டு போயிடுறாங்க சில பேர் வந்து படிச்சதுக்கு தகுந்த மாதிரிதான் கிடக்கணும் அப்படின் சொல்லிட்டு அது இல்லை அப்படினாலும் அவங்க வந்து வேலைக்கே போகமயும் வீட்டிலயே இருந்துக்கிறாங்க ஆனால் சில பேர் வந்துட்டு அதுக்கு ரிலேட்டடாக இல்லைன்னாலும் வந்து அவங்க போய்க்கிறாங்க இந்த மாதிரியான வேலைவாய்ப்புகள் தான் வந்துட்டு வேலை தகுந்த மாதிரிதான் வந்துட்டு எல்லாமே நடந்துகிட்ருக்கு சுயதொழில்லாம் பார்த்தோம்னா இப்போ அதிகமாக வந்துட்டு இப்போ ஈரோட்ல துணியே எடுத்துட்டோம்னால் அது வந்து ஹோல்சேல்க்கு எடுத்து நிறைய பேர் விற்கிறாங்க அந்த மாதிரி சுய தொழில்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க